எங்கள் பகுதியில் பார்த்திங்கனா ஒரு பத்து பன்னெண்டு தனியார் மருத்துவமனைகள் இருக்குது எல்லாமே வந்து எம்பிபிஎஸ் இந்த மாதிரி முடிச்சிட்டு வந்து ப்ரைவேட்டாக வச்சுட்டுருக்குறாங்க கிளினிக் வச்சுட்டுருக்குறாங்க அதில் பார்த்தீங்கனா காலையில ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் தான் இருக்கும் மற்ற அதுக்கு மேலேலாம் கிளோஸ் பண்ணிட்டு போய்விடுவாங்க ஒரு ரெண்டு கிளினிக் ஒரு ஒரே ஒரு கிளினிக் மட்டும் நைட்டில் ட்வெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் அப்படின்றமாதிரி இருக்குது அந்த கிளினிக்கில் பார்த்திங்கனா எமெர்ஜென்சிக்கு நம்ம அங்கே தான் போக வேண்டி இருக்குது அங்கே போனோம்ன்னா காஸ்ட்லி ரொம்ப அதிகம் ட்ரீட்மென்ட் செலவு மெடிசனுக்கு எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க அதில் அந்த அளவுக்கு நம்ம வசதி வ ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்தமாதிரி ஹாஸ்ப்பிட்டலில் போய்விட்டு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு போதுமானதாக நம்மளுக்கு இருக்கிறது இல்லை ஏன்னா வேறு வழி இல்லை நைட் டைமில் சில எமர் எமெர்ஜென்சிக்கு போணும்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தவிர வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளால் போ முடிகிறது இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியாக நம்ம பார்க்க மாட்றது அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை